ஃபேன் ஒன்று ரிப்பேர் ஆகிடிச்சிங்க வாங்கனுனு கடைக்கு போனோம் ஆர்மி கேன்டீன் பார்த்தோம் அங்கேயும் போய் பார்த்தோம் அங்கேயும் பிடிக்கில எங்களுக்கு மூர்த்தி இதுக்கு போனோம் ஸ்டோருக்கு அப்றம் ரெயின்போ போனோம் டார்லிங் போனோம் அப்றம் சத்யாவுக்கு போனோம் சத்யாவில் நல்லாருந்திச்சி ரெண்டாயிருவா ரேட் சொன்னாங்க பொருளும் நல்லா தரமாக இருந்திச்சி எட்னு வந்து ரெடி பண்ணி வீட்டில் போட்டோம் நல்லாயிருக்கு ஆனால் வீட்டில் நல்லா போட்டால் ஃபேன் நல்லா வேகமாக சுற்றுது காற்றும் நல்லா ரன்னிங்காக வருகுது படுத்து தூங்கினாலும் நல்லா தூக்கம் வருகுது அந்த காற்றில் பரவாயில்லங்க அந்த சத்யாவில் வாங்கினத்துனால நல்ல தூக்கமும் நல்லா வருகுது காற்றும் நல்லா வருகுது அந்த ஃபேன் பரவாயில்ல எங்களுக்கு நன்மையாக இருக்கு து நல்லாயிருக்கு பொருள் தரமாக இருக்குது நாலு பேருக்கு சொன்னாலும் உயர்ந்த பொருட்கள் தரமான பொருளுங்கள் இருக்குது சத்யாவில் அங்கேதான் போய் வாங்கலாம் எந்த பொருள் வாங்கினாலும் சத்யாவில் வாங்கலாம் நல்லா இருக்குது